வணக்கம்மா என் பேர் சுதா நான் பிஎஸ்சி படிக் வணக்கங்கம்மா என் பேர் சுதா ஆ நான் நான் வந்து பிஎஸ்சி படிக்கிறங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் அங்கே வந்து சரியானபடி சாப்பாடு சரியில்லை நாங்கள் வந்து எத்தனையோ வாட்டி ஆ அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறங்க சாப்பாடு வந்து சரியில்லை நாங்கள் வந்து நான் சா ம் சாதம் வடிச்சாங்கன்னா புலுவு மேயுதுங்க காய்கறிங்க எல்லாம் வேக மாட்டேன்னுது அப்படியே போடுறாங்க நாங்கள் அதை சாப்பிட்டா வந்து வயிறு வலியை எடுத்துக்குது சாம்பார் ஊற்றுனா தண்ணி மாதிரி போகுது ஆ வா நாங்கள் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படிக்கிறேங்க ம் ஃபர்ஸ்ட் இயர்ங்க அதனால் சா சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சரியில்ல அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபுட் பாய்ஸன் மாதிரி ஆயிடுது நாங்களும் எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் காசு ஆ நாங்கள் இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்குங்க அதே மாதிரி டாய்லெட்டும் க்ளீனாக இல்லை வாடனுக்கும் நாங்க பல தடவை இன்ஃபார்ம் பண்ணிட்டுங்கம்மா அதனால் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டன்றாங்க நாங்கள் அதெல்லாம் சொல்லி பேரண்ட்ஸு கூட சொல்லிருக்குறேன் இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து வேறு இடத்துல மா கம்பளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு இருக்காங்க வர்றேன்னு இருக்காங்க ம் ம் வேறு இந்த பக்கம் பசங்களை கூப்பிட்டாலும் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்டன்றாங்க மேம் அதனால் பயமாக இருக்கு எனக்கு நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு பயப்படுறாங்க